பாத்திரங்களை நான் சோப்பு போட்டுவது தான் கழுவுவேன் பாத்திரங்களில் நிறையா வகையான பாத்திரம் இருக்குது ஈயப் பாத்திரம் அலுமினியம் பாத்திரியம் அப்புறம் செம்பு இத்தனை வகையான பாத்திரங்கள் இருக்குது செம்பு பாத்திரத்தை வந்து செம்பு பாத்திரம்னா எங்கள் வீட்டில் வந்து விளக்கு ஜ பூஜைப் பொருட்கள் தான் இருக்கும் அதிகமாக விளக்கு சாமித்தட்டு ஆராத்தனை காமிக்கிறது இது எல்லாமே வந்து எங்கள் வீட்டில் செம்பாக செம்பில் தான் இருக்கும் அதை விலக்கணுன்னா நான் வந்து புளி உப்பு எலுமிச்சைம்பழம் இந்த மூணையும் போட்டு தான் விலக்குவேன் அப்போதான் வந்து செம்பு பாத்திரம் வந்து அதை போட்டு விலக்குனா தான் வந்து பளபளன்னு இருக்கும் அலுமினியம் பாத்திரத்தில் வந்து அலுமினியம் பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சதுனால் பின்னாடி டேஸாவுலாம் வந்து கரு கருப்பாக இருக்கும் அதுக்கு வந்து நான் வந்து எரியும் சாம்பல் இருக்குதுல்ல சாம்பல் தான் எடுத்து விலக்குவேன் அதை போட்டு விலக்கிட்டு அதுக்கப்புறமா சோப்பு போட்டு விலக்குவேன் அப்புறம் அப்புறம் வந்து சில்வர் பாத்திரத்தை வந்து நானு சோப்பு போட்டு தான் விலக்குவேன் சில்வர் பாத்திரம் வந்து அவ்வளோ இதெல்லாம் வராது சில்வர் பாத்திரம்னா வந்து தட்டு டம்ளர் டீ குடிக்கிறதுக்கான டம்ளர் இதெல்லாம் வ வாங்கிறது தான் சில்வர் பாத்திரம் அந்த சில்வர் பாத்திரத்தை நானும் நல்லா சோப்பு போட்டு விலக்குவேன் அப்புறம் வந்து அப்புறம் என்ன சொல்லலான்னா நான் வந்து எண்ணெய் பாத்திரத்தை வந்து ஃபஸ்ட்டு சோப்பு போட்டு ஃபஸ்ட்டு விலக்குவேன் எண்ணெய் பிசுபிசுப்பு போகாது ஃபஸ்ட்டு அந்த எ எண்ணெய் பிசுபிசுப்பு போகாததுனால மறுபடியும் இன்னொரு டைம் சோப் போட்டு விலக்கி கழுவி எடுத்து வைப்பேன் அப்போ தான் வந்து பிசுபிசுப்பு போகும் அதுவும் இல்லாமல் விம் ஜெல் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதிகமாக விம் ஜெல்லில் வந்து எலுமிச்சப்பழத்தோடய இது இருக்கிறதுனால அதோடைய இதை தான் லிக்யூட தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் அதிகமாக